ஹலோ சொல்லுங்க சார் கார்மெண்ட்ஸ் ஆ எஸ் சார் சொல்லுங்க ஓகே சார் ஓகே சார் நல்லது ஓகே சார் சார் ஜீனில் ஷர்ட் மாடல் கேக்கறீங்களா இல்லை ஜீன்ஸ் பேண்ட் பற்றி கேக்கறீங்களா சார் ஆ அவைலபிலிட்டி உண்டு சார் சார் நம்பள்கிட்ட ஓட்டோ இருக்குது ராம்ராஜ் இருக்குது இது தவிர இன்னும் நிறையா ப்ராண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு எது பற்றி வேணும்னு நீங்கள் கேட்கறீங்களோ அதை பற்றி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் சார் ஓகே சார் நம்பள்கிட்ட ஸ்டாக் இருக்குது சார் கம் சார் நம்பக்கிட்ட எஸ் சைஸ்லிருந்தே அவைலபிலிட்டி உண்டு சார் ஓகே சார் அதோடய ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரேட் வருது சார் சார் ஹோல்சேல் ரேட் நாங்கள் வந்து ஒரு டென் பர்சன்ட் லெஸ் பண்ணிக்கலாம் சார் அதுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டம் சார் ஆ எஸ் சார் உங்களுக்கு எத்தனை பீஸஸ் சார் தேவைப்படுது ஆ எஸ் சார் பாப்கார்ன் ஷர்ட்டும் நம்பள்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது சார் ஓகே சார் இன்னும் உங்களுக்கு எவ்வளோ கௌண்ட் வேணும் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் ஒரு கால் பண்ணுங்க இல்லை முடிஞ்சால் நேரில் கூட வாங்க ஆ எஸ் சார் இப்போது இப்போது வந்து ட்ரெண்டாக கார்கோ பேண்ட்ஸ் கார்கோ பேண்ட்ஸெலாம் இப்போது கொஞ்சம் ட்ரெண்டாக போயின்ட்டிருக்கு சார் அந்த அந்த மாதிரி பேண்டெலாம் எங்கள்கிட்ட அவைலபிலிட்டியாக இருக்குது அதுதான் சார் நீங்கள் சொன்ன மாதிரி பாப்கார்ன் ஷர்ட் கார்கோ பேண்ட் இது எல்லாமே ட்ரெண்டிங்காக உள்ளது தான் சார் நீங்கள் நீங்கள் எது கேட்கறீங்களோ நம்பள்கிட்ட அவைலபிலிட்டியாக உண்டு ஓகே சார் கன்சிடர் பண்ணிட்டு கால் பண்ணுங்க கால் பண்ணிணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் நன்றி